இப்போ இந்திய ஊடகங்கள் இந்தியா ஊடகங்கள் பார்த்திங்கனாநிறையவே இருக்குது இது வந்து இதில் வந்து பார்த்திங்கனா நிறைய ஒன் உண்மை தகவல்கள் வந்து இப்போது நிறைய கிடைக்கிது இப்போ சமீபத்தில் கூட என்னது இந்த ட்ரெயின் ஆக்சிடண்ட் இருந்துச்சு இல்லையா அது ம அம் அந்த ட்ரெய்ன் ஆக்சிடண்ட் இருந்துச்சு அதுவும் வந்து என்ன ப நம்ம செய்தித்தாள் மூலமாக ஊட மீடியா மூலமாகவும் நிறையவே ஏ உ உண்மையான தகவல்கள் எல்லாம் கிடைக்கிது ம அதுவும் முன்னெல்லாம் பார்த்திங்கனா நியூஸ் நியூஸில் தான் சொல்லிட்டிருந்தாங்க அது கொஞ்சம் டிலே ஆயிட்டிருந்துது இப்போது இந்த ஊடகம் வந்ததினால இந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இந்த மாதிரியெல்லாம் வந்ததினால நம்ள நமக்கு உண்மையான செய்திகள் பார்த்திங்கனா உடனுக்குடனே அப்பப்போவே கிடைக்கிது இதில் பார்த்திங்கனா இப்போது ரொம்ப என்னது பிரபலமான செய்தி என்னென்னனால் செய்தித்தாள்கள் என்னென்னனா இப்போது மாலைமலர் தினத்தந்தி காலைக்கதிர் ஹிந்து இந்த மாதிரி நியூஸ்பேப்பர் எல்லாம் நிறைய செய்தித்தாள்கள் எல்லாம் நிறைய வருது சேனல் பார்த்திங்கனா இப்போது சன் டிவி சன் நியூஸு ராஜ் டிவி ராஜ் ன்ஞ ராஜ் நியூஸு அந்த மாதிரியில எல்லாம் பார்த்திங்கனா நியூஸ் வந்து நமக்கு தகவல் எல்லாம் எப்படி கிடைக்கிதுனா உடனுக்குடனே கிடைக்கிது முன்னெலாம் பார்த்திங்கனா ரொம்ப லேட்டாக ன்ஞ கிடச்சிட்ருந்தது நியூஸ் அட்ட டைம்க்கு நியூஸ் போட்டாங்கனால் தான் தெரிஞ்சுட்டு த் தெரிஞ்சுட்ருந்துச்சு இப்போது இந்த மீடியா இது ஊடகங்கள் எல்லாம் வந்ததினால இப்போது என்னென்ன நடக்குது இந்த த இந்தியாவில் அப்படின்னு பார்த்திங்கனா உடனுக்குடனே அந்த தகவல்கள் எல்லாம் நமக்கு சீக்கிரமாக கிடச்சிருது